ஆமாம் மேடம் நீங்கள் ஆ வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா ம் சொல் அப் அப்படிங்களா மேடம் ஆனால் வீட்ல எல்லாம் வந்து அவன் படிக்கிறான் மேடம் ஸ்கூல்ல தான் ஆமாம் மேடம் அட கடவுளே மேடம் அவன் இங்கே இங்கே நாங்கள் சொல்லுறப்படிலாம் கேட்டு தான் மேடம் நடக்கறான் அவன் ஸ்கூல்ல எல்லாம் அப்படி நடந்துக்குறானா என்னான்னு சொல்லுறத நம்பவே முடியல மேடம் நான் எதுக்கும் நான் ம் கண் ம் நீங்கள் சொல்லுறதையும் என்னால் மறுத்து சொல்ல முடியாது மேடம் நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் மேடம் அவன் எப்படி படிக்கிறான் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்குள் எல்லாம் நானும் விசாரிக்கிறேன் மேடம் ஸோ நீங்கள் எல்லாம்

ஆ கண்டிப்பாக மேடம் நானும் அவன் அவன் அவன் வந்து நல்லாருக்கணுன் தான் மேடம் நான் உங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து கொண்டு வந்து சேரத்துருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ